இப்போ எங்கள் வயலை பார்த்திங்கனா வந்து ஆடு ஆடு வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த பருத்தி வயலாக இருக்கட்டும் நெல்லு வயலாக இருக்கட்டும் ஆடு மாடவிட்டு மேய்ச்சிருவாங்க அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படினா சுற்றி கம்பி வேலி போட்டிருக்கோம் இதுக்கு வந்து கம்பி வேலி போடுறதுக்கே நாங்கள் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோங்க காரணம் இந்த மாதிரி விலங்குகள் வந்து பயிரை நாசம் பண்ணிடுனுதான் உடனே நடவு நட்ட உடனே ஆடு மாடுலான் வயலுக்குள்ள இறங்குனிச்சினா எல்லா நாற்றுமே நாசமாக போயிடும் அதனால அது ஒன்றுங்க எலி எலி பார்த்திங்கனா எலி வளருற ஸ்டேஜ் நல்ல நெல்லு வளந்தோடன அதை கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு போய் பொந்தில் வச்சுக்குங்க அதனால எலி பிடிச்சி நாங்கள் எலியை பிடிப்போம் எப்படினா பொந்து வச்சு பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க எலி கிட்டி போட்டு எலி எலி பிடிப்பாங்க மேக்ஸிமம் இந்த மூணு விலங்குகளால் தாங்க பயிர் வந்து சேதம் அடையும் வேறே எதாலேயும் அவ்வளோ சீக்கரம் வந்து சேதமடையாது ஆடுக்குலான் பார்த்திங்கனா இப்போ நாங்களாம் எங்கூர் சைடு வந்து ஆடு வந்து நெல்லை வந்து க கடிச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோனால் அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கட்டிடுவோம் வந்து உரிமையாளர்கள் கேட்கும் போது தான் நம்ம கொடுப்போம் ஏன்னா அடுத்த தடவை அந்த செயலை செய்ய கூடாதுங்கிறத்துக்காக இப்போ இப்போ எல்லாமே வந்து பாதுகாப்பாகதாங்க வச்சிருக்கோம் ஆடு மாடுலாம் வந்து இப்போ யார் ரொம்ப அதிகமாக வளர்க்குறா முன்னாடி எல்லாத்திலியும் ஆடு மாடுலாம் அதிகமாக இருக்கும் இப்பலாம் அது மாதிரி கிடயாது இப்பைக்கும் வந்து விவசாய நிலத்துல பார்த்திங்கனா எலி எலி ரொம்ப மோசம் பண்ணிட்டிருக்கும் எலி வந்து எல்லாத்தியும் அறுத்து அறுத்து போட்டுரும் அதனால் என்ன பண்ணுவோனா ஒரு மூணு நாலு நாலு நாலு டைம் வந்து கிட்டி போட்டு எலியலாம் பிடிச்சிருவோங்க இப்படிதான் நாங்கள் வந்து பயிரைபாதுகாத்துகிட்டு இருக்கோம் இப்போ வரையும்